குட் மார்னிங் மா என்ன வேணும் என்ன புக் வேணும் நிறைய புக் இருக்கு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி நாவல்ஸ் எல்லாமே இருக்குமா உனக்கு என்ன புக்குமா வேணும் ஸ்டோரியாம்மா என்ன ஸ்டோரி வேணும் அப்படியா நீ என்ன பண்ற சைன் போட்டிட்டியாப்பா ஆ ஓகேப்பா டைமிங் போட்டு சைன் போட்ரு செகண்ட் ஃபிலோர் போனின்னா ஐம்பத்தெட்டாவது கபோடுல வந்து இருக்கும் அம்பத்து எட்டுன்னு எழுதி இருக்கும்ப்பா அந்த கபோடுல வந்து நிறைய கதை புக் இருக்கு மகாபாரதம் ராமாயண கதைகளில் நிறைய புக் இருக்கு உனக்கு எந்த புக் வேணுமோ அந்த புக்கை நீ எடுத்துக்கப்பா எடுத்து இங்கே படி உங்கள் வீட்டுக்கு புக் வேணுமாப்பா ஆ எடுத்துகிட்டு போகலாம்ப்பா லைப்ரரி கார்டு வச்சுருக்கிங்ளா அதை என் கிட்ட கொடுங்க கொடுத்துட்டு புக் எடுத்துகிட்டு படிச்சிகிட்டு ஒன் வீக் குள்ளே என்ககு வந்து புக்கை திருப்பி கொடுத்துடுறிங்ளா ப்பா ஆ எல்லா நாவல் புக் எல்லா புக்குமே இருக்குப்பா அதுக்கு பக்கத்து கபோடுதான்ப்பா அது உனக்கு என்னா புக் வேணுமோ எல்லா புக்கும் நீ எடுத்துக்க ஐம்பத்தி எட்டுப்பா ஐம்பத்தி எட்டுப்பா செகண்ட் ஃபிலோரில் ஐம்பத்தி எட்டாவது கபோடு போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா புக்கும் இருக்கும் கலைச்சிடாமல் எடுத்துக்குங்க புக் எடுத்துவிட்டு லைப்ரரி கார்டு கொடுத்துட்டு என் கிட்ட சைன் போட்ட்டு நீங்கள் புக் எடுத்துகிட்டு போங்க ஒன் வீக்குள்ளே ரிட்டன் பண்ணிவிடுங்க புக்கை ஆ ஓகே ப்பா ம் தேங்க் யூ ப்பா